சார் இப்போது ஊபர் ஒன்று இருக்குது ஓலா ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்பில் வந்து எது வந்து நல்லாயிருக்கும் சேஃப்டியாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஃபேம்லியாக வந்து வெளியே போகிறவன் கொஞ்சம் லக்ஸுரியான காரு தேவைப்படுது எனக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப் வேணும் கொஞ்சம் நைட் டிராவலிங்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போகிற மாதிரி வேணும் அதுக்கான பர்சன்ஸ்லாம் அதில் ட்ரைவராக இருக்கிற மாதிரி ஒரு இல்லை ஊபரா இல்லை ஓலாவாங்கிறதை கொஞ்சம் சஜ்ஜெஷன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்